ஹலோ ட்ராவல் ஏஜென்சி நான் கீதா குறிச்சிலேருந்து பேசுகிறேங்க இந்த மாதிரி கேப் புக் பண்ணியிருந்தோம் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வந்துசேரலை வெளியூர் போகலான்ட்டு புக் பண்ணியிருந்தோம் ஆ எங்கள் ஃபேம்லியோட போகலான்ட்டு புக் பண்ணியிருந்து ஆ ட்ரைவர் ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கே வரேன்னார் இன்னும் வரலை அஞ்சு கால் பண்ணோம் எடுக்கவும் எடுக்கவே இல்லை அஞ்சுவாட்டி கால் பண்ணியாச்சு ஆனால் எடுக்கலை அவர் ஆ ஆமாங்க அது மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டுக்கிறார் அவர் ஏதோ டிராஃபிக்ல இருக்கிறாரான்னு பா கேட்டு சொல்லுங்கள் ஆஹும் இங்கே எதுவும் பஸ்ஸெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த டைமுக்கெல்லாம் பஸ்ஸு இல்லைங்க வேற ஏதோ காரும் புக் பண்ண முடியாது இல்லைல்ல எதுவுமே இல்லைங்க இந்த பக்கம் நான் உங்களை நம்பி தானேங்க கேப் புக் பண்ணியிருந்தோம் ஆ ஆமாங்க இல்லைனா எனக்கு வேற ஏதோ ஒரு கேப் அனுப்பி விடுங்க ஆ ம் சரிங்க